நாங்கள் பொதுவாக கோயிலுக்கு போகும்மோது அங்கே நிறையா பிஸ்னஸ் பண்ணுவாங்கள் எப்படி மாலை மாலை எங்கள் ஊர்ல பூவெலாம் நிறையா விற்போம் பூவில மாலை கட்டி விற்பாங்க மாலை பூவும் கட்டி விற்பாங்க எங்கள் ஊர்ல தென்னந்தோப்பு எல்லாம் நிறையா இருக்கிறனால சாமிக்கு உடைக்கிறதுக்கு அப்புறம் வீட்டு சமைக்கிறத்துக்கும் நம்ம வேணா வாங்கிட்டு போய்க்கலாம் அது மாரி தேங்காய் விற்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கும் பற்றி சுருட்டுவாங்கள் ஊதுவத்தி அது ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கும் நாங்கள் அந்த எருவம் புல் இதெலாம் விற்போம் மொத்தமாக சேர்த்து அர்ச்சனை ஜாமானும் கொடுப்பாங்க அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வீட்டில் வாங்கிறதுனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெலாம் வந்து பிஸ்னஸ்ஸாக உள்ளது அங்கே கோயில்ல வேற என்ன தெனம் நிறைய பேர் இந்த க்ரீடம் சாமிக்கு க்ரீடம் அது பண்ணுறது இப்போ சாமியை சின்ன ஸ் ஸ்மால் சைஸ்ல செஞ்சு நம்மளுக்கு அழகா கிஃப்ட்டு மாதிரி கொடுக்குறது சின்ன இதா இது மாரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது வேலு இப்போ முருகன் கோயிலுக்கெலாம் போனிங்கன்னால் வேல் செஞ்சிக் கொடுப்பாங்க அம்மங்கோயிலுக்கு போனால் சூலாயுதம் மாதிரி சின்னதாக செஞ்சிக் கொடுக்குறது இது மாதிரி நிறையா இருக்குது